தமிழ் சொற்களில் பார்த்தீங்களா கொடக்கல் அம்மிக்கல் உலக்கை அலமாரி நாற்காலி நாற்காலி மேசை மேசை தூண் தூண் இந்தமாரி சொற்கள் எல்லாம் முதியோர்கள் நம்மளுக்கு பயன்படுத்துனாங்க இப்போ அப்பப்போ அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டு அதெலாம் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது அந்த வார்த்தையைலாம் தமிழ் வழி சொற்கள் எல்லாம் ஏன்னா ஒரு ஒரு டிஸ்டிக்லையும் ஒரு ஒரு பேர் சொல்லுறாங்க இப்போ ஈரோட்டில் இங்கே இது இங்கே வேறு பேர் சொன்னோன்னா அங்கே வேறு பேர் சொல்லுறோம் அதனால் அங்கே இங்கேயும் முதியோர்கள் எல்லாம் அவங்க அவங் அவங்களே இப்போ வந்து இயந்திரத்தை இயந்த கொடக்கல்லை வந்து கிரெயிண்ட்ருன்னு சொல்லுறாங்க அப்படே மாறிடுச்சு நாற்காலியை வந்து சேர்ன்னுங்குறாங்க இப்போ அவங்களே தமிழ் வழி சொற்கள் எல்லாம் சொல்லுறது கிடையாது பழைய காலங்களில் இப்போ அவங்களே எல்லாத்தையும் மறந்துவிட்டாங்க இப்போ புதுசாக உள்ள இயந்திரலாம் எல்லாத்தையும் இயந்திரம் எல்லாமே இயந்திரம் வழியில் போயிவிட்டு அதனால் தமிழ் வழி சொற்களே இப்போ எந்த ஊர்லையும் சொல்லுறது கிடையாது